விளம்பரம் என்பது நமக்கு தெரிந்த அதாவது நம்ம அது ஒரு கம்பெனி வைத்திருக்கிறோம் என்றால் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக விளம்பரம் என்ற ஒன்று இந்த இது விளம்பரம் டிவிகளிலோ அல்லது போஸ்ட்டர்களிலோ அல்லது போன்ற பல இடத்துங்களில் விளம்பரத்தை இப்போ வைப்பர் என்பது அனைவரும் தெரியும் விளம்பரம்படுத்தும்பொழுது அதன் பதிவு வந்து அற்புதமாக இருக்க வேண்டும் அதை பார்ப்பதற்கு கவருதல் கவருதல் வேண்டும் எனவே விளம்பரத்திற்கு கோடி கோடியாக கூட செலவு செய்பவர்கள் பலரும் உண்டு இந்த கொக்கோ கோலா இதுமாரி போன்ற விளம்பரத்தின் மூலமாக அதன் மதிப்பு அதிகமாகி விட்டது எனவே விளம்பரம் என்பது ஒரு நல்ல மதிப்பு தான் ஆகையால் அதை குறைத்து யாரேனும் எடை போட வேண்டாம் விளம்பரத்துறை என்பது அதுவும் ஒரு நல்லத் துறை தான் அதிலும் வருமானம் நிறையாக வருகின்றன அதில் நடிப்பவர்களும் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாகவே இருக்க முடியும் இதுவே விளம்பரத்தின் பதிவாகும்